விழுப்புரத்தில் வந்து கல்விக்கெலாம் வந்து நிறையா வந்து கோச்சிங் சென்டர் இருக்குது இங்கே ஜங்ஷன் சைட் வந்து குமார் இன்ஸ்ட்டிட்யூட்டுனு அப்புறம் அந்த தெரு பெரியார் குவார்ட்டர்ஸுனு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலேந்து வின்னர் அப்புறம் கார்னர் சைட் போனால் ராம் தமிழ் அந்தமாதிரி வந்து நிறைய கோச்சிங் கிளாஸ் இருக்கு இதில் வந்து மக்கள் வந்து பொதுவாக போய்ட்டு எல்லோரும் யார் யாரெல்லாம் காம்படிஷன் எக்ஸாம் எழுதணும் அப்டிங்கிறவங்க வந்து போலீசுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ இதுக்கெலாம் வந்து எழுதினாங்க ஏன்னா இதுக்கு முன்னே கொஞ்சம் குரூப் பண்ண ஐஏஎஸ் அகாடமினா இந்த பாரதி ஐஏஎஸ் அகாடமி அப்புறம் சுரேஷ் அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்கு அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் சைடும் வந்து இந்தமாதிரி கிளாஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க மன்த்லி டூ மன்த்துக்கு ஒன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்றாங்க அதேமாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அதை கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து கிளாஸஸ் அட்டன்ட் பண்ணி ஸ்டுடண்ட்ஸுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அதை கண்டெக்ட் பண்ணி நடத்துறாங்க இதனால வந்து நல்லாவே வந்து எல்லோரும் படிக்க கத்துக்கிட்டு காம்படிஷன் எக்ஸாமில் வந்து பாஸாகிட்டே போறாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து விழுப்புரத்தில் வந்து செஞ்சு தராங்க